பிசிஓடிங்கிறது ஃபர்ஸ்ட்டு என்னனு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிசிஓடினா என்ன அப்படீன்னா நம்ம வந்து சினைப்பையில் ஒரு கருமுட்டை இல்லை பத்து கருமுட்டை ஒரு சைக்கிளுக்கு வளரும் அந்த பத்து கருமுட்டை வளர வேண்டிய இடத்துல நமக்கு பத்துக்கும் அதிகமாக பதினைஞ்சி இருபது கருமுட்டைகள் வளர்றதுதான் நமக்கு பிசிஓடின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பொதுவாக வந்து பிசிஓடினா என்ன நினைச்சிக்கிறாங்க ஒரு கட்டி ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படீங்கிற மாதிரி நினைச்சிக்கிறாங்க ஸோ அந்த பிசிஓடிங்கிறது என்னன்னா நம்ம சினைப்பையில் வளர வேண்டிய கருமுட்டைகள் அளவுக்கும் மீறி ஜாஸ்தியாக வளர்றது தான் பிசிஓடி இப்போ அந்த பிசிஓடிக்கு நம்ம நேச்சுரலாக என்னென்ன பண்ணலாம் அப்படீன்னா தினமும் காலையில் வந்து எழுந்திரிச்ச உடனேயே நம்ம வந்து லெமன் ஹனி குடிக்கணும் அதுக்கடுத்தது நம்ம லெமன் ஹனி குடிச்சாலே நமக்கு வந்து என்ன ஆகும்னா நம்ம கால்ப்ளேடரில் வந்து பைல் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அந்த செக்ரேஷனை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறமும் அவங்க மெட்டபாலிசமை இம்ப்ரூவ் பண்ணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் சின்னமன் இல்லை கொத்தமல்லி விதைகள் அந்த அந்த விதையும் அடுத்தது பட்டை இது ரெண்டத்தையும் வந்து தண்ணில நல்லா கொதிக்க வச்சு காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் இதை குடித்து முடித்த உடனயே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் உங்கள் பாடிக்கு அந்த தண்ணி வந்து அப்சர்வ் ஆகிறதுக்காக விடணும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படீங்கிறத பார்த்தீங்கன்னா யோகா இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு எக்சர்சைஸோ இல்லை நடைப் பயிற்சியோ இந்தமாதிரி ஏதோ ஒரு உடல் பயிற்சி பண்ணணும் உங்கள் உடம்பில் வந்து தொப்பை போடாமல் பார்த்துக்கணும் அதேமாதிரி நம்ம வயிற்றுக்கு இல்லைனா வந்து நம்ம பெல்விக் ரீஜியன்னு சொல்வோம் இடுப்பு பகுதிக்கு இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு சில எக்சர்சைஸஸ் யோகாசனம் இல்லை நம்ம அப்டமன் எக்சர்சைஸுன்னு சொல்வோம் இந்த எக்சர்சைஸஸ் எல்லாம் நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும் இது முடித்ததுக்கப்பறமா உணவு பழக்க வழக்கங்களை நம்ம கரெக்ட் பண்ணணும் இப்போது வந்து கல்யாணம் ஆனவங்க அப்படீன்னா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கிற அந்த பழங்கள் பப்பாளி அன்னாசி அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நம்ம ஃபுட்வைஸ் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம உண்ணும் உணவு முறையை கரெக்ட் பண்ணிக்கணும் கல்யாணம் ஆகாதவங்கள் அப்படீன்னா அவங்க பீரியட் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது அவங்க வந்து பப்பாளி அன்னாசிப் பழம் இந்தமாதிரி ஃபுட்ஸ் ஃபுட் ஃப்ரூட் ஐட்டம் எடுத்துக்கலாம் பழம் வகைகள் எடுத்துக்கலாம் அப்புறம் உணவில் வந்து என்ன அப்படீன்னா காலையில் வந்து நம்ம இட்லி தோசை அரிசி சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து எடுக்கிறத தவிர்த்துக்கணும் அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஒரு கப்பில் வந்து காய்கறியும் கூடவே வந்துட்டு நம்ம திணை தோசையோ இல்லை வரகு தோசையோ இந்தமாதிரி சிறுதானிய வகைகள் சேர்த்து ஒரு முளைக்கட்டிய சிறுதானிய வகைகள் எடுத்துக்கலாம் இல்லை அப்படீன்னா இரண்டு முட்டை அதோட வெள்ளைக் கருவை எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படீன்னா மத்தியான உணவு மத்தியான உணவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படீன்னா உங்களோட ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா வெள்ளை அரிசி அதுக்கு பதிலாக வந்து மாற்று அரிசியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது என்னன்னா இந்த சிறுதானிய வகைகள் திணையரிசி வரகரிசி சாமை மாப்பிள சம்பா இந்தமாதிரி அரிசி எடுத்துக்கலாம் கூடவே வந்து நீங்கள் எடுக்கிற அரிசி சாப்பாட்டு அளவை விட இரண்டு மடங்கு காய் அளவு இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படீன்னா நைட்டு உணவு இதுக்கு இடையில வந்து ஸ்னாக்ஸ் ஸ்னாக்ஸுன்னு நம்ம சொல்கிறது என்ன நொறுக்கு தின்பண்டங்கள் அதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்குகிற எண்ணெய் பலகாரம் முறுக்கு அந்தமாதிரி எதுவும் எடுத்துக்க கூடாது சேட் ஐட்டம்ஸ் ஆகட்டும் இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் இது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம இந்த டேட்ஸ் பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையும் நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் அடுத்தது நைட் உணவு வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் இப்போ இது எல்லாம் வந்து ஒரு டயட் பேஸ் அடுத்தது பார்த்தீங்க அப்படீன்னா நம்ம நேச்சுரோபதியில் என்ன பண்ணலாம்னா ஹிப்பாத்துனு நம்ம சொல்வோம் ஹிப்பாத் என்ன அப்படீன்னா உங்களோட தொப்புள் பகுதிலேருந்து உங்கள் தொடை நடு தொடை வரைக்கும் வந்துட்டு உங்களோட உடம்பு பகுதி வந்து அந்த தண்ணியில் மூழ்கி இருக்கணும் உக்காந்திருக்கணும் நீங்கள் உங்கள் முதுகு வந்து சாய்ஞ்சும் உங்கள் கால் ரெண்டும் வெளியே தொங்க போட்ட மாதிரி இருக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து சர்குலர் மோஷனில் உங்கள் கையை வலமிருந்து இடம் மெதுவாக வந்து உங்கள் வயிற்று பகுதி மேலே சுற்றி கொடுக்கணும் இதை நீங்கள் பண்ணும்போது உங்களோட கர்ப்பப்பைக்கும் சரி சினைப்பைக்கும் சரி மிகவும் நல்லதாக இருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு பிசிஓடி தொந்தரவை மிக ரொம்ப கொறைச்சி ஹெல்ப் பண்ணும் குறைக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அடுத்தது உங்கள் வயிற்றுல இருக்க சுற்று கொழுப்பு அதையும் குறைக்கிறதுக்காக உதவும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படீன்னா நம்ம வயிற்று பகுதியிலேயே வந்து நிறையா உடல் உறுப்புகளிருக்கு அந்த உறுப்புகள் எல்லாத்துக்கும் வந்து சீர்படுத்துறதுக்கும் உதவி பண்ணும் நீங்கள் ஹிப்பாத் எடுக்கிறதுனால ஒரு பலன் மட்டும் இல்லாமல் பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது அப்படீன்னு பார்த்தீங்க அப்படீன்னா நம்ம வந்து ஃபுல் எமெர்சன் பாத் எடுக்கலாம் மட்பேக் போடலாம் நம்ம வயிற்றுக்கு வந்து மட்பேக் எப்படீன்னா ஒரு மட் நம்ம ஒரு கப்பில் ஒரு பவுலில் மட் எடுத்து டுவென்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை நம்ம ஊற வைச்சிட்டு அந்த மட்டை காலையில் ஒரு வெயில் இளம் வெயில் இருக்கும்போது உங்கள் வயிற்று மேலேருந்து உங்கள் வயிருலேருந்து உங்க நேவல் ரீஜியன் வரைக்கும் அதை அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவென்ட்டி மினிட்ஸ் ரிலாக்ஸாக படுத்துக்கணும் அந்த டைமில் வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது உங்களோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வந்து உங்கள் உடம்பு மேலே தான் இருக்கணும் இது வந்து மட் பேக் பண்ணலாம் அடுத்தது அப்படீன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் அப்டமன் பேக் என்னால் இது எதுவும் பண்ண முடியலை அப்படீங்கிற பட்சத்துக்கு கடைசி ஒரு ஆப்ஷனாக வந்து நம்ம நைட்டு படுக்கும்போதோ இல்லை சாயங்காலமோ நம்ம வந்து ஒரு ஈர துணி அதை வந்து நம்ம கோல்டு வாட்டர் ஐஸ் தண்ணியில் வந்து எடுத்து கொஞ்சம் நெனைச்சி பிழிஞ்சிட்டு அந்த ஈர துணி எப்படி இருக்கணும்னா டர்க்கி டவல் மாதிரி இருக்கணும் கொஞ்சம் உல்லனோடு டர்க்கி டவல் மாதிரி இருக்கணும் அதை நினைச்சி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வயிற்று பகுதி மேலே நல்லா அதை சுற்றிக்கணும் எதுக்காக நம்ம டர்க்கி டவல் சொல்கிறோம் அப்படீன்னா அது ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த தண்ணியோட பதத்தை அப்படியே உங்களுக்கு வெச்சு மெயின்டெய்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கோல்டு வாட்டருனா அதோட குளிர்த்தன்மையை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும் ஹாட் வாட்டருனா அதோட சூடான தன்மையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணும்

உடல் எடை குறைக்கிறதுக்கு அப்படீன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்ம எதனால் வெயிட் போடுகிறோம் உடம்பு எதனால் வருதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் உடம்பு வர்றதுக்கு வந்து பல வகையான காரணங்கள் இருக்குது முதல் காரணம் வந்து ஸ்ட்ரெஸ் அது எந்த அந்த எந்த வகையான ஸ்ட்ரெஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தங்க வந்து ஸ்ட்ரெஸுனா ஸ்ட்ரெஸுனால அதிகமாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ரெஸுனால ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க ஒவ்வொருத்தங்க ஸ்ட்ரெஸுனால சாப்பிடாமையும் இருப்பாங்க ஸோ இது என்ன வகையான ஸ்ட்ரெஸ் இதில் வந்து அவங்க எடுத்துக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் வந்து கரெக்டான ஸ்ட்ரெஸ்ஸா இல்லை நம்ம உடம்புக்கு தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸாங்கிறது அவங்க தெரிஞ்சுக்கணும் இந்த டிஃபரென்ஷியேட் பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு உடம்புல வந்து ஏதாவது ஹார்மோனல்ஸ் அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படீன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ்னு சொல்வோம் தைராய்டோ இல்லை குளுக்கோஸோ இதில் ஏதாச்சும் இம்பேலன்ஸஸ் இருக்குது அப்படீன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் தைராய்டு வந்து அப்நார்மலாக இருக்குது அப்படீன்னா அந்த தைராய்டை கரெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் அந்த நெக் பேக்கோ இல்லை யோகாசனம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சர்வாங்காஸனா உஜயபிராணாயாமா சேதுபந்தாஸனா இந்தமாதிரி நிறையா இருக்குது இதை சப்போர்ட்டிவாக நம்ம கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி உடம்பு எப்படி குறையுங்குறதையும் நம்ம டயட் வைஸ் கரெக்ட் பண்ணிக்கணும் இல்லை எனக்கு சுகரோ அவங்களுக்கு சுகரோ இல்லை வேற ஏதோ அந்த பிசிஓடி ஹார்மோன்ஸ் அந்த மாதிரி இருக்குறதுனாலேயுமே வந்து அவங்களுக்கு உடம்புல வந்து பருமன் ஏறும் இது என்ன காரணங்குறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம ட்ரீட் பண்ணணும் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க எந்த காரணமும் இல்லை ஆனால் வந்து நார்மலாகவே எனக்கு உடம்பு ஏறுது அப்படீன்னு பார்த்தோம் அப்படீன்னா அதுக்கான மெயின் ரீசன் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக யோகாசனங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதேமாதிரி அவங்க வந்து மன அளவுலேயும் சரி மென்டலாகவும் சரி அவங்க என்ன பண்ணணும் அப்படீன்னா அவங்களோட உடம்புல வந்து அந்த சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஹார்மோன்ஸ் அந்த ஹார்மோன்ஸை அவங்க செக்ரேட் பண்ணுற மாதிரி அவங்க அந்த பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் ஓகேங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படீன்னா டயட் பார்ட் டயட் பார்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படீன்னா டு கட் டவுன் இல்லைன்னா வந்து ரெடியூஸ் அந்த கார்போஹைட்ரேட்னு சொல்வோம் அதை வந்து கம்மி பண்ணி அவங்க சாப்பிடணும் அதுக்கு ஏற்ற மாதிரியான புரோட்டீன்ஸும் ஃபேட் ஃபேட்ஸ் வந்து கம்மி பண்ணிட்டு கார்போஹைட்ரேட்ஸும் கம்மி பண்ணிட்டு இந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கணும் அந்த புரதச்சத்து நிறைந்த உணவுகள் எதில் இருக்கும் அப்படீன்னு பார்த்தோம் அப்படீன்னா ஜாஸ்தியாக காய்கறிகள் பழங்களில் தான் இருக்கும் அதனால் தான் வந்து காலையில் முடிஞ்ச அளவுக்கு அவங்க பழ வகைகள் இல்லைனா வந்துட்டு உணவு வகைகளை எவ்வளோ எடுத்து எவ்வளோ வேணும்னாலும் எடுத்துக்கலாம் மத்தியானம் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா திணையரிசி வரகரிசி எடுத்துட்டு அது கூட காய்கறிகள் நிறையா எடுக்கணும் ஒரே ஒரு கப்பு பழங்கள் எடுத்துக்கணும் இது கூடவே மோர் எடுத்தாங்க அப்படீன்னா அவங்களுக்கு வந்து உள்ளே இருக்க கொழுப்பு சத்துகள் எல்லாம் வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க கம்மியான அளவில் எடுக்க ட்ரை பண்ணணும் அதேமாதிரி அந்த உணவு வந்து எட்டு மணிக்குள்ளே அவங்க முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணி ஏழ்ரை மணியை தாண்டி சாப்பிடக்கூடாது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம வந்து தூங்குகிறதுக்கும் நம்ம சாப்பிட்டதுக்கும் இடையில செரிமானம் ஒரு ப்ராசஸ் இருக்கு அந்த செரிமானம் நடக்கணும் அந்த செரிமானத்துக்காக நம்ம நம்ம உடம்புக்கு ஒரு டைம் தரணும் அந்த டைம் கொடுக்கும்போது தான் உங்கள் உடம்பு என்னாகும் செரிமானம் ஆரம்பித்து உங்கள் உடம்புல மெட்டபாலிசம் ப்ராப்பராக நடக்கும் உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டைமுனு சொல்வோம் அந்த லிவரும் அந்த டைமுக்குள்ளே தான் உங்களுக்கு ஃபங்ஷன் செய்ய ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் அடுத்தது நைட்டு டூ கப் இது எல்லாம் உங்கள் உடம்ப குறைக்கணும் அப்படீன்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் உங்கள் உணவு பழக்கமாகட்டும் உங்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆகட்டும் இது எல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதேமாதிரி தூக்கமும் ரொம்ப முக்கியமானது உடம்பை குறைக்கணும் அப்டீன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் தூங்கணும் ஆழ்ந்த தூக்கமாக இருக்கணும் முதல்ல ஆரம்பிக்கும்போது அவங்களுக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும் ரொம்ப தூக்கம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஆனால் போக போக பார்த்தீங்க அப்படீன்னா அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு உதவியான கருவியாக இருக்குங்கிறத நீங்கள் போக போக பார்க்கும்போது உங்களோட உடம்புல சேஞ்சஸ் ஆகும் போது உங்களுக்குத் தெரிய வரும் இது எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில் பிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு வரும் அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை செய்யணும்